ஆமாம் சரவணாஸ் ஹோட்டல் ஸ்பீக்கிங் அது ஸ்பெஷல் வந்து சிக்கன் பிரியாணி நண்டு ஃப்ரை அந்த இதெல்லாம் கொஞ்சம் ஸ்பெஷலாக இன்றைக்கி வந்து இருக்குது மட்டன் பிரியாணி இந்த இதெல்லாம் இருக்குது இது சொல்லுங்கள் ஆ நண்டு ஃப்ரை ஒயிட் ரைஸ் பெப்பர் ரசம் ஓகே டூ ஹண்ரட் ஆகும் ப்ரோ டூ ஹண்ரட் ஆகும் பேமெண்ட் வந்து ஒரு ஹாஃப் ஆன் அவருக்குள்ளே வாங்கிக்கலாம் நீங்கள் ஆமாம் ஹாஃப் ஆன் அவருக்குள்ளே வாங்கிக்கங்க ஹாஃப் ஆன் அவர் முன்னாடியே கூட வாங்கிக்கலாம் உங்கள் ஏரியா வந்து கொஞ்சம் உள்ளே இருக்கிறனால கொஞ்சம் டைம் ஆகும் யா ஹாஃப் ஆன் ஹாஃப் அவருக்குள்ளே கொண்டு வந்துடுவாங்க ஆன் ஒன்லி கேஸ் பேமெண்ட்டு தான் கேஷ் ஆன் டெலிவரி தான் ஃபோன்பே ஜிபே நாட் அலோவுடு ம் கேஷ் நீங்கள் வரப்போ கொடுத்துடுங்க த்ரீ ஹண்ரட் அதுக்கு நீங்கள் சொல்கிற டைமுக்கு முன்னாடியே வந்துவிடுவாங்க ஆ சார் ஃபைவ் மினிட்ஸ் வேணால் லேட் ஆகலாம் அதுக்கு முன்னாடியே வந்துடுவாங்க அவங்க சரி சரி சரி சரி சரி சார் நான் இன்னும் சொல்லிவிட்டேன் இன்னொரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மினிமம் இல்லைனா ஹாஃப் ஆன் அவருக்குள்ளே கொண்டு வந்துடுவாங்க நண்டு ஃப்ரை ஒயிட் ரசம் ஒயிட் ரைஸ் பெப்பர் ரசம் ஓகே ஓகே சரி சார் பண்ணவொடனே கொண்டு வந்துடுவாங்க சரி ஓகே சார்